ஹலோ கண்ணன் ட்ராவல்ஸ் ஓனர் ராஜாங்களா இங்கே சௌதாபுரத்துலேருந்து பரணி பேசுகிறங்க இங்கே இருபத்தி ஏழாந்தேதி இருபத்தி ஏழாந்தேதி எனக்கு கார் புக் பண்ணணும் நீங்கள் வரீங்களா நான் வாட்ஸ்ஆப்பில் லொக்கேஷன் சென்ட் பண்றேன் நீங்கள் பார்த்து என்னன்னு கார் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்கள் நான் மதுரை ஈரோடு ஒரு பத்து பேருக்கு போகிறோம் ஈரோடு பர்சஸ் பண்ண பத்து பேர் நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் வண்டி எனக்கு புக் பண்றமாதிரி இருந்தால் எனக்கு இருபத்தி ஏழாந்தேதி மார்னிங் ஒரு நைன் ஓ க்ளாக் வீட்டுக்கிட்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இதுதான் என் நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் பேர் பரணி எனக்கு எங்கள் வீ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்ஆப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்ஆப் நம்பருக்கு இதானே உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பரு இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்றேங்க என்னோடய லொக்கேஷன் வீடு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன்னா கண்டிப்பாக கார் வேணும் நீங்கள் எனக்கு கார் புக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ட்ரைவர் கிட்ட சொல்லிடுங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி சொல்லிடுங்க இந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின் சொல்லிடுங்க